ஹலோ அண்ணா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆடர் போட்டிருந்தண்ணா ரெண்டு சிக்கன் பிரியாணியும் ஒரு மட்டன் சுக்காவும் ஆடர் போட்டிருந்தேன் இப்போ எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அந்த ஆடர் போட்டு விட்டிங்கன்னா விட்டுருங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஆடர் கூட எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு சிக்கன் பிரியாணிங்கிறது மூணு சிக்கன் பிரியாணியாக பண்ணிவிடுங்க ஒரு மட்டன் சுக்காங்கிறத ரெண்டு மட்டன் சுக்காவாக சேர்த்திக்கோங்க அப்புறம் வந்து இன்னோன்று எக்ஸ்ட்டா தேவைப்படுது பத்து நானும் ரெண்டு பன்னீர் பட்டர் மசாலாவும் கொடுங்க அந்த ஆடர் முன்னாடி போட்டு விட்டுட்டிங்கன்னா அதை விட்டுருங்க இதை வந்து ரிட்டன் வந்து போட்டு விடுங்க அவங்க உங்களோடய இது நல்லாயிருக்கும் அதனால் தான் நான் சொன்னேன் கொஞ்சம் இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் தேங்க்ஸ்ண்ணா